ஹலோ ஆ அண்ணா கேப் ட்ரைவருங்களா ஆ அண்ணா இதுமாதிரி புக் பண்ணியிருந்தங்ணா இந்தமாதிரி ஈரோடுக்கு போகணுன் சொல்லிட்டு காலையில் ஏழு மணிக்கே புக் பண்ணியிருந்தேன் மணி இப்போ பத்தாச்சி இன்னுமே நீங்கள் வரல எங்கே இருக்கிங்கண்ணா வரக்கெதா லேட்டாகுமா என்னங்ணா ஏன்னால் நான் இப்போ ரொம்ப நேரமாக வெய்ட் பண்ணிட்ருக்கேன் இங்கே வீட்டில் எல்லாமே என்னாச்சி வந்துட்டியா கிளம்பிட்டியா என்ன ஏதுன் கேட்டு இருக்கிறாங்க நீங்கள் வருவிங்னா சொல்லுங்ணா இல்லைனா நான் வேறு எதானுன் கூட புக் பண்ணிருப்பேன்ல இவ்வளோ நேரம் வெய்ட் பண்ணுறதுக்குனா நீங்கள் அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திங்னா கூட பரவாயில்ல சரிங்ணா நீங்கள் அதை சொன்னிங்னா தானே தெரியும் உங்களுக்கு எதாது நிறையா பிரச்சினைக் கூடருக்கலாம் அது எதுன்னு நீங்கள் சொன்னிங்னா தானே தெரியும் டயர் பஞ்சர் ஆயிருச்சினா நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம்ல ஏன்னால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் புக்கில் இருக்குனு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்ருக்கன்ல இப்போது நான் அங்கே போகலனா நான் அவங்க என்னாச்சி அவங்களுக்கு கேட்டுருக்றாங்க இங்கே வீட்லேயும் என்னான் பதில் சொல்ல முடியாமல் இருக்கேன் சரிங்ணா எப்போ தான் வருவீங்க சரி கொஞ்சம் ரெடி பண்னிட்டு சீக்கிரம் நேரத்தில் வாங்க ஒரு ஆஃப்னாரில் வந்துருங்ணா நான் வெயிட் பண்ணிட்ருக்க ஆல்ரெடி ரொம்ப ரெண்டு இரநூறு ரெண்டு மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் பார்த்து வாங்கண்ணா சீக்கிரம்